சின்ன வயசுலனு பார்த்திங்னா அதிகமாக எங்கள் வீட்டில் வந்து சமயபுரம் ஸ்ரீரங்கம் இந்தமாதிரி கோயிலுக்கு தான் அதிகமாக கூட்டிகிட்டு போவாங்க அதுவும் ட்ரெயின்னா கூட்டிகிட்டு போவாங்க அதே நாங்கள் என்ன பண்ணுவோம் வீடு பக்கம் இருக்கிற எல்லாரும் நிறைய பேர் எல்லாம் சேர்ந்து ஒரு பத்து பேர் பாஞ்சு பேர் சேர்ந்து எல்லாம் ஜாலியாக போவோம் ட்ரெயினில் பார்த்திங்னா ஒரு கம்பார்மெண்ட் ஃபுல்லாகவே நாங்களாகதான் இருப்போம் நல்லா ஜாலியாக சமையல்லாம் செஞ்சு கொண்டுகிட்டு போய் எல்லாம் ட்ரெயினில் போகறப்ப எல்லாம் ஷேர் பண்ணி ஆளுக்கொஞ்சமாக சாப்பிட்டு நல்ல ஜாலியாக வெளையாடிட்டு ட்ரெயினில் வர்ற ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்புறம் போறப்போ பாத்திங்கனா எங்கள் அப்பா வந்து நிறையா கதையெல்லாம் சொல்லுவார் இந்த ஊரில் இந்தமாதிரி எதா ஊர் வந்துச்சுன்னா அந்த ஊரில் இந்தமாதிரி நடந்திச்சு இந்தமாதிரி சம்பவங்கள் நடந்திச்சு அப்படினு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் அதனால நல்லாருக்கும் எங்களுக்கு